எனக்கு தோழி என்ற புக்கு படிக்க பிடிக்கும் ஏன்னா அது பெண்களை பற்றி பெருமையாகவும் கதையாக நல்லா எழுதியிருப்பாங்க அதனால எனக்கு அந்த படத்தை வந்து திரைப்படமாக மாற்றினா நல்லா இருக்கும்ன்னு விரும்புறேன்